வாகன பெயர் பிஎம்டபுள்யூ ராயல் என்ஃபீல்ட் டுக்காட்டி சுஸுகி எஸ்எஸ் ஹீரோ அச்சீவர் ஹீரோ ஆக்டிவா ஹீரோ ஹோண்டா எமஹா ஆல்ஃபா ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா ஆக்டிவா ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஹீரோ ஹோண்டா ஆம்பிஷன் டிவிஎஸ் அப்பாச்சி டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் ஹோயசங் அக்குலியா பஜாஜ் அவென்ஜர் ஹோண்டா எவியேட்டர் சுஸுகி பண்டித் ராயல் என்ஃபீல்ட் பேட்டில் க்ரீன் ரிபல் பாப்பர் பஜாஜு பாக்ஸர் ஹோண்டாஸ் சிபி ஹோண்டாஸ் சிபிஆர் ஹோண்டா ஹார்னட் ஹோண்டா ஷைன் ஹோண்டா ட்ரிகர் ஹோண்டா யூனிகான் ஹோண்டா ஸ்டன்னர் ஹோண்டா சிபிஆர் டூ பிஃப்டி ஹோண்டா சிபிஆர் சிக்ஸ் பிஃப்டி எஃப் எமஹா ஆர் ஒன் ஃபைவ் எமஹா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரெட் எமஹா ஆர்எக்ஸ் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ்